என் கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் உள்ள என்ன ஒத்துமன்னா நாங்கள் எப்போ சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒன்னாகதான் சாப்பிடுவோம் அதுவுமே எப்படின்னா இப்போ ஸ்கூல்லாம் இருந்தால் ஸ்கூல் படிக்கும் போது சரி ரெண்டு பேருக்கும் லஞ்ச் டைம் எப்போன்னா லஞ்ச் டைம் அப்போ ஒன்னாக தான் உட்காந்து சாப்பிடுவோம் ஏன்னா வந்து அந்த ஒன்னாக உட்காந்து சாப்பிடும் போது நானும் அவளும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்போம் அது மாதிரி ஸ்கூலில் நடக்கிறதுமே அப்போ தான் அவள் கிட்டே சொல்லுவேன் அதே மாதிரி நான் வீட்டில் வந்து நைட் சாப்பிடும் போது சரி அதே மாதிரி எங்கேயாது நான் போய்ட்டு விளையாட போய்ட்டு லேட்டாக வந்தாலும் சரி எனக்காக அவள் வெயிட் பண்ணுவாள் வெயிட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாக உட்காந்து தான் சாப்பிடுவோ அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாருக்கும் டிவி பார்த்துட்டே இருந்தாலுமே சரி அவள் என்கூட உட்காந்து சாப்பிடனும் அப்படின்ற இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் அந்த டிவி ஷோ பார்க்கம் போது சரி சீரியல் பார்க்குறதாருந்தாலும் காமெடி மியூசிக் எது சேர்ந்து பாக்கறதாருந்தாலுமே அத ரெண்டு பேரும் சேர்ந்து உக்கார்ந்து தான் பார்ப்போம் அது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து கமெண்ட் பண்ணிட்டு பார்க்கும் போது இன்னும் எங்களுக்கு ஜாலியாகருக்கும் அதே மாதிரி நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குல்லாம் யாருமே தனியாக போனதே கிடையாது நான் போனால் என் கூட எங்கள் அக்காவும் வரணும் அது எங்கள் அக்காவும் வந்தால் தான் அது கொஞ்சம் எனக்கு ஃபுல் ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாங்கள் தனியாக இது வரைக்கும் எங்கேயுமே போனதே கிடையாது அதுக்கு அப்புறம் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் செட் ஆகாத விஷயம் அப்படினு என்னன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேறு ஃபுட் ஸ்டைல் வேறு ஸ்வீட் ஆக்டர் கலர் ஃப்ரூட்ஸ் இதில் எதுலையுமே எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சுத்தமாக செட் ஆகாது இப்போ கலர்ஸ் எடுத்துகிட்டோனா எனக்கு வந்து ஸ்கை ப்ளூன்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து பிங்க் கலர் தான் பிடிக்கும் ட்ரெஸ் எடுக்க போனாலே எனக்கே தெரிஞ்சிடும் பிங்க் கலரில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாள் அப்படின்ட்டு அதே மாதிரி ரொம்ப இதாக அதே மாதிரி நான் ஆக்டர் வந்து எப்படினா எனக்கு வந்து விஜய் பிடிக்கும் அவளுக்கு வந்து தலை தான் அஜித் தான் பிடிக்கும் அதே மாதிரி படத்துக்கு போகனும் அப்படின்னா கூட அவள் என்ன சொல்லுவாள் தலை படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு தலை படத்துக்கு போவோம்மா அப்படினு சொல்லுவாள் ஆனால் வெளியில் போகிறதுக்குலாம் எங்கே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சுற்றுவோம் ஆனால் படம்ன்னு வந்துட்டால் வா தலை படத்துக்கு போகலாம் விஜய் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுனா விஜய்க்கு அப்புறம் போய்க்கலாம்னு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து எதுக்குன்னா தலைக்கு தான் கொடுப்பா அதுக்கு அப்புறம் வந்து டிரஸ் வந்து எப்படினா எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் தான் பிடிக்கும் அவள் அதுக்கு டோட்டல் ஆப்போசிட் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவாள் ஒரு பங்ஷன்னா கூட ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுவாள் எதுவுமே பண்ண மாட்டா அவள் பர்த்டேகிலேருந்து ஒரு பங்ஷன்க்கு எல்லாத்துக்குமே அவள் வந்து மாடர்ன் டிரஸ் தான் ப்ரிப்பர் பண்ணுவாள் அதே மாதிரி ஃபுட் ஸ்டைல் எடுத்துகிட்டோம்ன்னா எனக்கு வந்து நான் எங்கே போனாலும் நான்வெஜ் தான் ப்ரியாரிட்டி பண்ணுவேன் அவள் வந்து எப்படினா எப்போவுமே வந்து வெஜ்டேரியன் தான் ஹோட்டல் போனாலும் சரி வீட்லன்னாலும் சரி எப்போவுமே வந்து வெஜ் ஃபுரூட்ஸ் தான் பிரிஃபர் பண்ணுவாள் அதுக்கு அப்புறம் வந்து அவளுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம்ன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த பால் நெய் தயிர் இதை மாதிரி வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எதுவுமே எனக்கு சுத்தமாக செட் ஆகாது எனக்கு அந்த பால் ஸ்மெல் கண்டாலே நமக்கு அலர்ஜி மாதிரி அது எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அதே மாதிரி காரம் ஐட்டம் சிப்ஸ் ஐட்டம் அப்படினா நமக்கு ஓகே ஆனால் அவளுக்கு வந்து அந்த ஸ்வீட்ஸ் அது மாதிரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் வந்து என்ன வேறு என்ன சொன்னேன் ஃபுரூட்ஸ் அவள் வந்து இப்போ என்னன்னா ஜூஸ்லாம் குடிக்கவே மாட்டாள் அவள் வந்து ஃபுரூட்ஸ்சாக தான் சாப்பிடனும்னு ஆசைப்படுவா எனக்கு வந்து கூட இந்த கடிச்சு சாப்பிடுறது அது மாதிரி நமக்கு லிகியூட் ஐட்டம்ன்னா ரொம்ப ஈஸியாகருக்கும்